இப்போது தான் நமக்கு வந்து கேஸ் அடுப்புலாம் அப்போலாம் வந்து நமக்கு என்னன்னா நாட்டு அடுப்பு அந்த விறகு அடுப்பு தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா எல்லா விறகையும் வச்சு அதில் சூடம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த சூடத்தை கொளுத்தி ஆரம்மிப்போம் ஏன்னா அப்படி ஆரம்மிக்கிறோம் அப்படின்னா ஒரு நிறைய பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னா அந்த உணவில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சாப்பாடு நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு அதே மாதிரி இப்போ நம்ம சாப்பிடம் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பரிமாறும் போது சரி சாப்பிடம் போதும் சரி ஃபர்ஸ்ட்டு வந்து உப்பு அந்த இலையில் வைப்பாங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடன்னே சாப்பாடு வைக்க மாட்டாங்கள் உப்பு வைப்பாங்க கூட்டு பொரியல் அதில் வைப்பாங்க ஸ்வீட் வைப்பாங்க அப்புறம் சாப்பாடு வைப்பாங்க அதே மாதிரி சில பேர் வந்து ஸ்வீட் ஃபர்ஸ்ட்டு வைப்பாங்க அப்புறம் கூட்டு பொரியல் வைப்பாங்க சாப்பிட்றப்ப அது ஒரு ஒரு ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விதமாக அதை ஃபாலோ பண்ணுவாங்கள் ஆனால் சாப்பிட்றதுக்குனு ஒரு வழிமுறைகள் இருக்குதுன்ற மாதிரி இப்போ மீல்ஸ் சாப்பாடுன்றது நம்ம விருந்து வைக்கிறாங்கள் அப்படினா சாப்பிட்றதுக்குனு ஒரு வழிமுறை இருக்குதுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு இப்போது குழம்பு வெத் ஊத்திக்கிறாங்கள் லைக் காரக்குழம்போ இல்லை சாம்பாரோ ஏதோ ச குழம்பு ஊத்திக்கிறாங்கள் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு ரசம் அதுமாதிரி ரசம் சாப்புடணும் அதுக்கப்புறமேட்டுக்கு பாயாசம் போட்டுக்கணும் பாயாசம் போட்டதுக்கு அப்புறம்தான் மோர் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் எல்லாரும் வந்து ஒரு ஒரு விதமாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மாதிரி தான் அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க